காலப்போக்குல தமிழ் மொழிகளெல்லாம் எவ்வாறு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது எவ்வாறு மாற்றங்கள் ஏற்படுகிறது என்றால் அந்தக்காலத்தில் இருந்தவங்கள்லாம் இந்த அரசர்கள் அந்த காலத்தில் இருந்தவங்கள்லாம் வந்து தூயத்தமிழ்ல பேசிக்கிட்டு இருந்தாங்கள் தூயத்தமிழ்ல பேசிகிட்ருந்த வார்த்தைகளெல்லாம் போய் கொஞ்ச கொஞ்சமாக மாறி தூயத்தமிழ் அழிஞ்சு நம்ம பேச்சு வழக்கில் பேச ஆரம்பிச்சாங்கள் ஆமாம் இல்லை இதுவே வந்து அந்தக்காலத்தில் ஆம் இல்லை அப்படி பேசுனாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆக ஆக ஆமாம் இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்கள் இப்போ அதெல்லாம் போய் நிறையா கேட்கக்கூடாத ஒரு கொச்சமான வார்த்தைகளை தமிழ்ல பேசுறதுக்கு எண்ணற்ற நல்ல வார்த்தைகள் இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு இந்த எதுக்கெடுத்தாலும் வாயத்திறந்தாலே ஒரு கெட்டவார்த்தை இதுவே வந்து நம்ம தமிழ்லெல்லாம் வந்து அழிகிறதுக்கும் நம்மளோடய தமிழ்மொழியை ஒரு கேவலப்படுத்தி பேசுறதுக்கும் இதெல்லாமே ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அந்தக்காலத்தில் வந்த தூயத்தமிழ்ல நல்ல நல்ல வார்த்தைகளை தான் பேசுவாங்கள் இந்த காலத்தில் எல்லாம் வந்து ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளாக பேசுறாங்க இது ரெண்டுமே வரும் வளர்ச்சி அந்தக்காலத்தை விட இந்த காலத்தில் மொழி வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்டின்னா கண்டிப்பாக இல்லை இருக்க இருக்க மொழிய மட்டமாகிட்டே தான் போகுது ஏன் அப்படின்னா இந்தமாதிரி கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறதுனால